எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் எங்கள் ஊரில் வந்து காய்கறிலாம் வந்து ரொம்ப கஷ்டம் வாங்கணும்னா ஏன்னா எங்கள் எங்கள் ஊர் வந்து ரொம்ப உள்ளடங்கின ஊர் பட்டிக்காடு ஆனால் எங்கள் ஊரை சுற்றியும் வயல்வெளிதான் அதிகமாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஏக்கர் அந்த மாதிரிதான் வந்து நிலம்லாம் இருக்கும் வெறும் விவசாயம் தான் சுற்றியும் இருக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்கணும்னா இங்கேயிருந்து அம்மோதூரம் போகணும் அது ஒரு அரை கிலோமீட்டரு தூரம் நடந்து போய் தான் வாங்கணும் பாத்துக்கிட்டப்போ என்ன பண்ணிவிட்டோம் ஒருதடவை சந்தைக்கு போய் விதைகள வாங்கிகிட்டு வந்துட்டேன் என்னன்னா இந்த கத்திரிக்காய் வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் இருக்குல்லையா கத்திரிக்காய் இந்த தக்காளி வெண்டைக்காய் கொத்தவரங்கா அவரைக்காய் புடலங்கா பச்சமொளகாய் இந்தமாதிரி வெறும் காயாக பார்த்து விதையா பார்த்து வாங்கிகிட்டு வந்துவிட்டேன் வாங்கிகிட்டு வந்து என்ன பண்ணிட்டேன் சரி எனக்கு ஒரு யோசனை நம்ம போய் இந்தமாதிரி நின்று வாங்கிக்கிட்டு வரோம் காசும் வேஸ்ட்டாக போகுது நம்மள்ட்ட இந்த வயலில் வந்து அறுவடை செய்கிற மாதிரி நம்ம ஏன் ஒரு தோட்டம் மாதிரி செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணி என்ன பண்ணிவிட்டேன் அப்போ எங்கள் அப்பா வீட்டுல வந்து நல்லா முங்கிமரம்லாம் நிறையா இருக்கும் அந்த முங்கிமரத்தில் அலக்கு எடுத்துகிட்டு போய் அறுத்து வேலி மாதிரி அமைத்து ஃபர்ஸ்ட்டு அந்த தோட்டத்தை சுற்றி நாங்கள் வேலி தான் முதல்ல வைச்சோம் விதைன்னு போடுகிறதுக்கு முன்னாடி வேலியைதான் வைச்சோம் போட்டு என்ன பண்ணிவிட்டோம் வெதை விட்டோம் ஒரு ஒரு பாத்தி பாத்தியாக கட்ட ஆரம்மிச்சோம் பாத்தி பாத்தியானா எப்படி தக்காளி நீட்டுக்கு இருக்கும் அதுக்கு அந்தாண்டை வெறும் கத்தரிக்காயாக இருக்கும் அதுக்கு அந்தாண்டை வெறும் வெண்டைக்காயாக இருக்கும் அது அதுக்கு அந்தாண்டை ஒரு வரப்புமாதிரி போட்டு அதுக்கு அந்தாண்டை வெறும் அது பேரு என்ன கொத்தவரங்கா இப்படி போட்டிருப்போம் அப்புறம் பந்தல் மாதிரி போட்டு அதில் புடலங்கா தொங்கும் இன்னொரு பந்தல் போட்டு அதில் அவரைக்காய் தொங்கும் இந்த மாதிரி பந்தல் மாதிரி போட்டுவிட்டு என்ன பண்ணிவிட்டோம் வயலுக்கு போடுகிற தண்ணீர் மோட்டரு இருக்குமா அதில் என்ன பண்ணிவிட்டோம் தண்ணீர் விட ஆரம்மிச்சிட்டோம் ஆரம்பத்தில் அது முளைக்காது அவ்வளோதான் சரி சந்தைக்கு போய் விதை தானே போட்டோம் அப்படினு நினைச்சிக்கிட்டு தான் இருந்தோம் ஆனால் டெய்லியும் அது பார்ப்பேன் போய்விட்டு நான் அப்போ மொளைச்சிட்டா இல்லையா மொளைச்சிட்டா இல்லையான்னு பார்ப்பேன் தண்ணீர் வந்து டெய்லியும் விடமாட்டேன் காலையில் விடுவேன் ஆறுமணிக்கு ஏழுமணிக்கு தண்ணீ ர் விடுறது தண்ணீர் விட்டுட்டு வந்துடுவேன் நிழலோட்டமாவும் இருக்காது ரொம்பவும் வெயில் அடிக்காது அதுக்கும் சுத்தமாக நிழலாவும் இருக்காது கரக்ட்டா இருக்கும் தண்ணீர் மட்டும் தெளிச்சிட்டு வருவேன் பார்த்தா கொஞ்சம் ஒரு ரெண்டு கிள வெடிக்க ஆரம்மிச்சிது மனசுக்கு சந்தோஷமாய்ட்டு அப்பாடா செடி துளிர்த்துகிட்டுன்ட்டு சரின்ட்டு அதுக்கப்புறம் தான் அதை நார் நல்லா இன்னும் கவனிக்க ஆரம்மிச்சேன் அதுவரைக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை போய்டுச்சி செடின்னு பார்த்தா ஒரு ஒரு மாசம் ஒன்றை மாதத்துல பார்த்தீங்கன்னா அப்படி வளர்ந்துட்டு அதுலேருந்து எல்லாம் காய்க்காச்சியும் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு நல்லா சிவப்பு சிவப்பா இருக்கும் பச்சை கலரு செடிக்கும் அந்த சிவப்பு கலருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் பார்க்க அம்மோ ஆசையாக இருக்கும் அதுதான் அப்போ நான் முடிவு பண்ணேன் சரி காய்கறி வச்சுருவோம் அப்படின்னு அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் தான் வந்து அங்கே எங்கள் தெரு சனம் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தான் வந்து வாங்கிகிட்டு போகும் குறைஞ்ச விலைக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்து வாங்கிகிட்டு போவாங்க நல்லா வந்து இப்போ தான் வந்து இது என்னமோ கெமிக்கலு அது இதுன்லாம் கலக்குகிறாங்க அப்போ நாங்கள்லாம் வந்து வெறும் இயற்கை உரம் தான் ஆட்டு புழுக்கை மாட்டு சாணம் வெறும் தண்ணீர் வேப்பம் புண்ணாக்கு இதல்லாம் தான் நாங்கள் போடுவோம் மணல் இதல்லாம் தான் போட்டு செடி நட்டு நல்லா செடிலாம் வளர ஆரம்மிச்சிச்சி நல்ல சத்தான காய்கறியும் கிடைக்க ஆரம்மிச்சிச்சி அது ஒரு சந்தோஷம் அதை பாக்கிறதுல எங்களுக்கு